எங்களோடய மாவட்டம் வந்து ஈரோடு இங்கே வந்துவிட்டு வேலை வாய்ப்பு அப்பறம் வாழ்வாதாரத்துக்கான முக்கிய ஆதாரம் அப்டின்னு பாத்தோம்னா விவசாயந்தான் எல்லோரும் விவசாயம் பண்ணணும் அப்டின்தான் ஆசைப்பட்றாங்க இப்போ வந்து நாங்களே பாத்தோம்னா விவசாயந்தான் பண்ணிட்டுருக்கோம் எல்லோரும் வந்துவிட்டு விவசாயம் விவசாயம் அப்படிங்கிறது எல்லோத்துக்குமே ரொம்ப புடிச்ச புடிச்ச விஷயமாக மாறிடுச்சு எல்லோரும் வந்து இயற்கையோடு இணைஞ்சிருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க அதில் சில பேர் தான் வந்துவிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்றம் வந்துவிட்டு கவர்மெண்ட் வேலையா ப்ரைவேட் ஜாபா அப்டின்னு பார்க்கும்போது வந்துவிட்டு எல்லோரும் கவுர்மெண்ட் ஜாபு தான் சூஸ் பண்ணுறாங்க எப்டியாச்சும் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்டின்னுதான் நினைக்கிறாங்க ஏன்னா வந்துவிட்டு அதில் சாலரியும் அதிகம் பர்மனென்ட்டா ஒர்க்கும் இருக்கும் அதே மாதிரி ரிட்டயர்ட் ஆனதுக்கப்றம் ரிட்டயர் அமௌன்ட்டும் வரும் அதனால் வந்துவிட்டு எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க இதே பிரைவேட் ஜாப் அப்படின்னு பாத்தோம்னா அதில் வந்துவிட்டு எப்போ அந்த கம்பனியை வந்து இழுத்து மூடுவாங்கன்னு தெரியாது சாலரியும் வந்துவிட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கறாங்க அப்பறம் வந்துவிட்டு அந்த சாலரி ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கறாங்க அதனால் வந்துவிட்டு யாருமே வந்து ப்ரைவேட் ஜாபுக்கு போக மாட்டேங்கிறாங்க அதுக்கு அப்பறம் வந்து பார்த்தா எங்கள் மாவட்டத்தில் வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க அதுக்கான காரணம் வந்து அவங்க படித்ததுக்கான வேலை வந்து கிடைக்கில ஏன்னா அவங்க அவங்க பிடிச்சதுனால தானே அதை படித்திருக்காங்க அவங்க பிடிச்ச ஜாபுக்கு தானே போகணும் சில பேர் வந்துவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் கெடைக்கல கிடைக்கில அப்படினால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்லேயே இருந்துடுறாங்க ஏன்னா வந்துவிட்டு அதே மாதிரி கெடைச்ச இப்போ வந்து நம்ம கெடைச்ச வேலைக்கி தான் போணும் என் ஃப்ரெண்டு கூட இப்படிதான் இருக்காள் நான் அதை பாத்ருக்கேன் நம்ம வந்துவிட்டு நம்ம பிடிச்ச வேலைக்கு தானே நம்ம போகணும் இப்போ வந்துவிட்டு நம்ம ஃபேமிலி சுச்வேஷன் அதல்லாம் பார்த்து நம்மளுக்கு கெடைச்ச வேலைக்கு நம்ம போகணும்